நான் வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மொபைல் எனக்குன்னு தேவையான சில தொழில்நுட்பங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு எனக்குன்னு ஒரு லேப்டாப் அதுக்கப்புறம் எனக்குன்னு காது கேட்க காதில் கேக்கிறத்துக்காக ஒரு ஹெட்செட் அதுக்கப்புறம் எனக்குன்னு நிறையா தொழில் நுட்பங்கள் வந்து இருக்கு அது வந்து எனக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள்னால் எனக்கு வந்து இல்லை எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் தொழில்நுட்பமானது இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு அதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு அதுமட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப மாற்றத்தினால நம்மளுக்கு வந்து டீவி மொபைல் ஃபோன் அதுக்கப்புறம் நிறைய ரோபோ இது மாரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கண்டுப்பிடிப்புகள் வந்து எல்லோருக்குமே உதவியாக இருக்கு